நான் எடுத்த முதல் புகைப்படமே என் பாப்பாவை தான் அதுவும் வயல்வெளியில் வச்சு வ நல்ல பசுமையாக இருந்தது அப்போ நான் எடுக்கும்போது ஒரு நெல் வலையல் வயலில் நிற்க வச்சுட்டு நில் பாப்பா நான் உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படீன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா செல்லை வாங்கி நான் ஃபோட்டோ எடுத்தேன் அந்த ஃபோட்டோவை எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ பார்க்கவே அழகாக நேச்சுரல்லாக இருந்துது மீதி எல்லாத்திட்டையும் நான் காட்டினேன் அந்த ஃபோட்டோ பாருங்க அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டினேன் பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது அப்படீன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமும் சரி இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கு இன்னும் பெட்டரா நல்லா ஹ எடுப்போம்னு சொல்லி ஒவ்வொரு ப்ளேசுமே கூப்ட்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஃபோட்டோ எடுத்தேன் எல்லா ஃபோட்டோவும் பார்த்துட்டு அழகாக இருக்கு அழகாக இருக்கு அப்படின்னாங்க சரீன்னு சொல்லிட்டு நான் அந் அந்த ஃபோட்டோவை எல்லா ப்ளேஸ்லையுமே எடுத்ததுனாமல் நானும் என் பாப்பாவும் சேர்ந்துக்கிட்டு அப்புறோம் என் ஃபேமிலியோடு என் ஃபிரண்ட்ஸோடு எல்லாத்தோடையும் அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து ஃபோட்டோவே எடுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் காலேஜ் டேஸ் எல்லா டேஸ்லையுமே நான் ஃபோட்டோ எடுத்த எல்லா ஃபோட்டோவும் அழகாகவே இருந்தது